தொலைதூர தொடர்பில் வந்து கான்ஃப்ரன்ஸு மீட்டிங்ஸு ஸூம் மீட்டிங் நிறைய பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போ வந் அது வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து நிறைய ஸூம் மீட்டிங் வந்து நிறைய போச்சு ஏன்னா வந்து நம்ம வந்து ஒருத்தரை ஒருத்தரு தொடர்புக்கொள்ள முடியலை முக்கியமாக வந்து கல்யாணம் கூட ஸூம் மீட்டிங்ல தான் அட்டன் பண்ணியிருக்கு அடுத்ததும் இல்லாமல் வந்து இறந்தாங்கள் இது வந்து மோசமான ஒரு நிலம என்னன்னா இறந்தவங்கள வந்து எ பார்க்க முடியாத ஒரு சூல்நில ஒருத்தவங்க ஒருத்தவங்க அந்நேரத்தில் வந்து ஸூம் மீட்டிங் வந்து அட்லீஸ்ட் வந்து அவங்களோட வந்து வீடியோவிலயாச்சும் பார்க்க முடியுதேனு சொல்லிட்டு வந்து அந்த வந்து சேவை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அவங்க எ அடக்க முறை அடக்கம் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக ஸூம்ல தான் வந்து அத காமிச்சாங்கள் அது வந்து கண்கலங்க வைத்தது நேராக போய் பார்க்க முடியிலேன்னு ஏன்னா உதாரணமாங்க எங்கள் சின்ன மாமியார் இறந்துட்டாங்க எங்களால் சென்னை போக முடியலை ஆனால் அந்த ஸூம் மீட்டிங்ல வச்சு தான் வந்து நாங்கள் அவங்களோடைய கல்லறையில அடக்கம் பண்ணதில் இருந்து அவங்களுக்கு ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணதில் இருந்து அவங்க சாவை அட்டன் பண்ணதுலேருந்து எல்லாமே அதில் தான் பண்ணோம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ஸூம் மீட்டிங் அது மட்டும் இல்லாமல் நிறைய மீட்டிங்ஸு நாங்கள் வந்து ப்ரேயர் ஃபிலோஷிப்ல இருக்கோம் ப்ரேயர் ஃபிலோஷிப்ல வந்து நாங்கள் எல்லாரும் வந்து ஒரே நேரத்தில் வந்து மீட் பண்ண முடியாத நேரத்தில் இருக்கும் போது நாங்கள் ஸூம் அந்த தொலைதூர இதில் தான் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்குவோம் அது மட்டும் இல்லாமல் எங்களை ஒருத்தவங்களுடைய கருத்துக்களையும் அதிலே வந்து தெரிந்துக்கொள்ள முடிந்தது இது ரொம்ப ரொம்ப எங்கள் அனுபவம் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது உபயோகமாகவும் இருந்துச்சு